எங்கள் மாநிலம் தமிழ்நாடு தமிழ் கலாச்சார பாரம்பரிய உடை என்பது வேட்டி சட்டை மகளிர் புடவைகளை உடுத்துபவர் நகைகளில் ஒட்டியாணம் நெக்லஸ் கழுத்து மாலை நெற்றிச்சுட்டி காதுகளுக்கு கம்மல் தொங்கல் போன்றவை அணிவார்கள் எங்கள் பகுதியில் மற்றும் சிவகங்கையிலையும் இது பரவலாக காணப்படும் வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு பேர்களில் வெவ்வேறு நடைமுறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது